எனக்கு எப்பவுமே உருது பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு நான் காலையில எந்திரிச்சதும் உருது பாட்டு போடுவேன் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா லாயி லாஹாயில்லல்லா முகமது அந்த பாட்டு போடுவேன் அப்புறம் சமைக்கும் போது அங்கே போட்டுட்டு கேட்டுகிட்டே சம சமைக்குவேன் கொஞ்ச நேரம் அப்புறம் ஹிந்தி சாங் எஸ்பி பாலசுப்ரமணியம் பற்றி அந்த சாங் போடுவேன் பார்த்து பாரேன் கர்த்தெஹி அந்த பாட்டு தமிழ் சாங்கு அது கூட கேப்பேன் பூவே உனக்காக படத்து பாட்டு ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அந்த பாட்டு பிடிக்கும்